எனக்கு பிடித்த பழமொழி வந்து பணம் பத்தும் செய்யும் அப்றம் அந் இந்த பழமொழி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்ன அர்த்தம் அப்படினா வந்து பணம் இருந்தால் என்ன வேணாலும் நடக்கும் அதில் பத்தும் செய்யும் அது அந்த பத்தில் வந்து நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம் அது வந்து அவங்க யூஸ் பண்ணுறத பொருத்து இருக்குது இதுதான் வந்து பணம்கிறத வச்சு இருக்கும் பணத்தை வச்சு நிறையா புத்தகங்களெலாம் இருக்குது ரிச் டாட் புவர் டாட்னு ஒரு புக்கு இருக்குது அதை தமிழாக்கத்தில் கூட இருக்குது ராபட் கிளைவ் சம்திங் யாரோ ஒருத்தர் எழுதியிருப்பாரு அந்த அந்த புக்கில் வந்து பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் எப்படி வச்சுருக்கணும் அதாவது பணத்தை நமக்கு எப்படி வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ரிச் டாட் சொல்லிக் கொடுப்பாரு ஒரு புவர் டாட் வந்து நம்ம பணத்துக்கு எப்படி வேலை பணத்துக்காக நம்ம எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறதை வந்து ஒரு புவர் டாட் சொல்லி கொடுக்கிறாதாவும் ஒரு கதை வடிவாக வந்து அதில் அந்த புக்கில் வந்து இருக்கும் அப்புறம் சதுரங்க வேட்டைனு ஒரு படம் இருக்குது அந்த படம் முழுக்க முழுக்க வந்து ஒரு பணத்தை ஆசைப்பட்ட ஒரு ப்ரொடகனசை வச்சுதான் வந்து அந்த படத்தை கட்டமைச்சுருப்பாங்க ஹீரோ வந்து நிறைய வந்து யாரை வேணாலும் ஏமாற்றலாம் எப்படி வேணாலும் திருடலாம் ஆனால் நமக்கு பணம் தான் முக்கியம் அப்படி நம் நம்ம ஒரு இடத்துல ஏமாந்துட்டு வந்தாலும் அதை வந்து அவரை நம்ம குருவாக ஏற்றுக்கணும் திருப்பி நம்ம ஒருத்தருக்கு அதே தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தப்பான மனநிலையில ஒரு ஒரு ப்ரொடகனேஷ் இருக்கிற மாதிரி வந்து அந்த டேரக்டர் வினோத் குமார் வந்து அந்த படத்தை வந்து எடுத்துருப்பார் அது வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து பணமெலாம் முக்கியம் இல்லை அன்பு தான் முக்கியம் அப்படின்ட்டு அவரோடய அவர் ஒயிஃப்போடு வந்து ஒரு வில்லேஜில் வந்து யாருக்கும் தெரியாமல் வாழ்வார் அப்படி வாழும் போது அப்போ தான் வந்து இவர் முன்னே பண்ணிண தப்பு வந்து இது பின்னாடி வரும் அப்படி வரும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க அதே பணத்தால் தான் இவர்களுக்கு ஒரு எந்த பணம் வந்து பிரச்சனைன்னு சொன்னாரோ அது மொதல் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு சீனில் சொல்லியிருப்பாரு பணம் தான் சார் எல்லாத்துக்கும் தீர்மானம்னு சொல்லியிருப்பாரு அந்த பணம் தான் அவருக்கு கடைசியில் வந்து ஒரு பிரச்சனையாக வந்துடும் அதுலருந்து எப்படி தப்பிக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த கதையாகவும் கூட இருக்கும் அது மாதிரி பணம் வந்து எல்லோருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது அதை வந்து யார் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அவங்க வந்து நம்மள் டிஸ் டி இது இருக்குது அந்த இதுவும் சொல்லுவாங்கள்லை அது இருக்குது அந்த மாதிரி வந்து பணம் வந்து உங்களுக்கு தேவை அப்படினா அதை நல்ல வழியில் நம்ப சம்பாதிச்சம்னா அது நமக்கு நல்லதே பண்ணும் தப்பான வழியில் சம்பாதிச்சா அது வந்து நம்பளுக்கு நல்லது பண்ணுதோ இல்லையோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்ன்ற நம்ம அறிவு தான் அதை வந்து நம்ப டிசைன் பண்ணும் ஸோ வந்து பணம் வந்து நம்ப வச்சுருக்க பயன்படுத்துறத பொருத்து தான் இருக்குதுஅதிகமாக வந்து ரிச் டாட் புவர் டாட்டை புரிஞ்சுக்கிட்டு படித்தாலே வந்து உங்களுக்கு பணத்தை என்னவாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம பயண பணத்துக்காக நம்ம பயன்படணுமா இல்லை பணம் நமக்காக பயன்படணுமாங்கிறது வந்து அந்த புக்கில் வந்து இருக்கும் நீங்கள் அதை படிங்க பணத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கோங்க